எனக்கு பிடிச்ச நிகழ்ச்சி அப்படின்னா ஏன் விஜய் தொலைக்காட்சியில் ஆரம்பக் காலத்தில் ஒரு ஒரு நிகழ்ச்சி போட்டாங்க ஒரு வார்த்தை ஒரு லட்சம் அப்படிங்கற ஒரு நிகழ்ச்சி போட்டாங்க அதில் என்னாகும் அப்படின்னா நம்ம ஒரு வேர்டை வந்து தமிழ்ல வந்து ஒரு வார்த்தையை நம்ம ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள சொல்ல வைக்கணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்னால் பல குறிப்புகளை வந்து அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கணும் பல குறிப்புகளை வந்து நம்ம கொடுக்கணும் கொடுத்து ஆப்போசிட்டில் உள்ளவங்கள் அதுக்கான அந்த தமிழ் அக்கியூரட்டான தமிழ் வேர்டை அவங்க சொல்லணும் அப்படி நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம் அதுக்கு வந்து என்ன பண்ணலான்னா ஒரு ஒரு ஒரு ஒரு கொஷினுக்கு மூணு குறிப்புகள் வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களே வந்து ஆப்போசிட்டில் உள்ளவங்கள் அந்த வேர்டை வச்சு எக்ஸாக்டான வேர்டை நம்ம வந்து சொல்லணும் சொல்ல சொன்னாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் இது மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னால் இது வந்து எங் எப்படி நடக்கும் அப்படின்னா ஸ்கூல் லெவலில் நடக்கும் நிறைய ஸ்கூல்ஸ் வந்து அதில் வந்து காம்ப்படீஷனில் அந்த காம்ப்படீஷனில் வந்து கலந்துப்பாங்க ஒரு ஒரு ஸ்கூல்லேருந்தும் ரெண்டு பேர் வருவாங்க ஒரு ஒரு ஸ்கூல்லேருந்து ரெண்டு பேர் வருவாங்க அந்த ரெண்டு பேருக்கும் என்ன பண்ணுவாங்கன்னால் போட்டி வைப்பாங்க இவங்க என்ன இந்த ரெண்டு ஸ்டூடண்ட்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பல்வேறு பல்வேறு வகையான பயிற்சியை வந்து மேற்கொண்டிருப்பாங்க இப்போ வந்து தமிழ்ல ஒரு ஒரு மா பசு அப்படின்னா அதுக்கு வந்து த தமிழ்ல நிறைய ஓரெழுத்து மொழி வந்து நிறையாவே இருக்கும் அதுக்கு பசு அப்படின்னா வேறு ஒரு வ மொழி இருக்கும் வேறு ஒரு பெயர் இருக்கும் அந்த பெயரை நம்ம சொன்னோம் அப்படின்னா அவங்க அந்த வேர்டை சொல்கிறத்துக்கான சான்ஸு ஸோ இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னால் நிறைய பயிற்சிகள் இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து அட்டண்ட் பண்ண முடியும் இல்லை அப்படின்னா இதை வந்து இது இதுக்குள்ளே போகிறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்போது இது என்னது இந்த இந்த ஒரு வார்த்தை ஒரு லட்சம் அப்படிங்கிற வார் ஷோவை நம்ம பார்க்கறது மூலம் அப்போது ஒரு பொருளுக்கு இவ்வளோ பேர் இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஒரு ஒரு வா ஒரு இதுக்கு இப்போ பசுன்னு இருக்குன்னால் அதுக்கு வந்து இவ்வளோ பேர் இருக்கா அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியும்